எனக்கு ஒரு நாளில் ஒன்ரை ஜிபி டேட்டா லிமிட்டடு அது பற்றாம நான் ஒரு ஜிபி போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் ஒரு மூணு ஜிபி டேட்டாவை யூஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் இந்த ஜியோ அப்படில்லாம் பார்த்தீங்கனா ரைன் டைமில் டேட்டாவை கொஞ்சம் ஸ்லோவாக தான் யூஸ் ஆகும் ஐடியா அல்லது ஓடாஃபோன் இருக்கில அதெலாம் பார்த்தீங்கனா டவர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவே உள்ளது அதிக டவர் வசதி இல்லை அதனால யாரும் அதிகம் உபயோகப்படுத்துவது இல்லை இப்போ டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கனா ஏர்டல் ஜியோ ஏன்னால் ட எல்லா இடங்களிலியும் இப்போ இணைக்கப்பட்டுள்ளன அதனால டவர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது நெட்ஒர்க் பிரச்சினைன்னு பார்த்தீங்கனா அதிகமாக ஓடாஃபோன் ஐடியா இது ரெண்டு சிம்மில் தான் டவர் கிடைக்க மாட்டேங்துகாண்டி அதை கொஞ்சம் மேம்படுத்தினா டவர் ப்ராப்ளம் குறைக்கிலாம்